ஹலோ வணக்கம் மயூரா உணவகம் என்னுடைய பெயர் எப்சிபா தும்பலல்லி கிண்டிகானல்லி போஸ்ட் காரிமங்களம் தாலுக்கா பகுதியை சேர்ந்த எ இடத்துல இருக்கிறோம் எனக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஃபேமிலி பேக்கு வித் எஃகோடு சேர்த்து அது அதோடு நாலு ஐஸ்கிரீம் சேர்த்து இந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்